ம் சூப்பர் மார்க்கெட் காரங்களா எனக்கு வந்து ஒரு கிலோ வந்து ஆரெஞ்சி ஒரு கிலோ வந்து திராட்சை ஒரு கிலோ வந்து வாழைப்பழம் வேணும் எவ்வளோ ரேட் போகுது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்களா நானூற்றி எண்பதுங்களா ஓகேங்க ஆமாங்க ஒரு கிலோ அப்போ எவ்வளோ வரும் அப்படிங்களா சரிங்க நீங்கள் ஆரெஞ்ச் நூற்றி எம்பதுருபான்றீங்க கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படிங்களா சரிங்க நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக வாங்கிக்கலாமா இல்லை வந்து அங்கே நேர்லேயே வாங்கிக்கலாமா வீட்டில கொஞ்சம் வரமுடியாது மழை வர காரணத்தினால நீங்கள் அதனால் டோர் டெலிவரி பண்ணிடுறீங்களா அட்ரெஸ் சொல்லட்டுங்களா வேறு இல்லைங்க இந்த பழமே போதுங்க

வேறு என்ன பழம் இருக்குதுங்க எவ்வளோ அதெல்லாம் ஓகே என்னங்க இவ்வளோ ரேட் சொல்லுறீங்க எல்லாமே ஓகே அது வந்து சமையல் பண்ணுறதுக்கு ஃப்ரூட்ஸ்ஸு தானே நாங்கள் கேட்குறோம் சரிங்க பரவாயில்லை நாங்கள் வந்து அட்ரெஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிவுடுறோம் இந்த நம்பருக்கே அனுப்பிவுடுறோம் அதுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிவிடுங்க நயன் த்ரீ எயிட் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ ஜீரோ சவன்

செ செவன் செவன் டூ ஜீரோ செவன் ஆ ஆ ஆன்லைன்ல பே பண்ணிடுறேங்க ம் ஆ ஓகேங்க ஆ ஓகே தேங்க் யூ